இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விளையாட்றது ஒரு கிரௌண்ட்டில் விளையாடுறதுன்னா எங்கேயுமே பார்க்க முடியல எங்கே பார்த்தாலும் எல்லாருமே ஃபோன் வச்சுட்டுதான் இருக்கிறாங்க முன்ன இருக் முன்ன காலத்தில் நண்பர்களோட சேர்ந்து பாண்டி கொக்கோ இந்த மாதிரி விளையாடலாம் நிறைய விளையாட ஆரம்மிச்சி விளையாடிட்டுருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலட்கட்டத்தில் எந்த விளையாட்டுனாலும் சரி எல்லாமே ஃபோனு ஒனில் தொலைபேசினு ஒன்லியே எல்லாமே இருந்துருது அதனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம தடுக்கணும் அப்போ தான் மக்கள் எல்லாருமே விழிப்புணர்வாக ஆகி ஃபோனுன்னு ஒன்னை கம்மி பண்ணிட்டு நண்பர்களோடு சேர்ந்து விளையாட ஆரம்மிப்பாங்க ஃபோனுனு ஒன்று இல்லைன்னா மக்கள் வந்து நண்பர்களோடு இருப்பாங்க ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்குவாங்க ஒரே வீட்டில் இருந்துட்டு எல்லாருமே ஃபோனே நோண்டிட்டுப்பாங்களே தவிர அதுக்கும் ஒரு மெசேஜு தான் அனுப்புவாங்களே தவிர எதாச்சு எடுத்து தான்னா கூட அது வாயில் கூட சொல்கிறதில்ல இப்போ காலகட்டத்தில் விளையாட்டுன் ஒன்னுருது ரொம்ப கம்மியாகிருச்சு இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் கூட பிடி பீரியட்னு ஒன்னே இருக்க மாட்டிக்கிது விளையாட்டுத்துறையிங்கிறது ஒன்னே இருக்குது தானே நம்ம மக்களுக்கு இப்பொலாம் தெரிய மாட்டிக்குது ஃபஸ்ட் அதை வந்து தெரிவிக்கணும் விளையாட்டு அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும் விளையாட்டுன்னால் என்ன பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு விளையாட்டுத்துறைக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும் எப்போயுமே இப்போ ஒரு ஸ்கூல்லேயே இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பிடி பீரியட் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு பிடி பீடியரே இருந்தாலும் அதுவும் யாராச்சி நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அந்த சப்ஜெக்ட் எடுக்கணும் ஒர்க் இருக்குது அப்படின் எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க அப்படி இல்லாமல் விளையாட்டுத்துறையில் இருந்தே அவங்க சொன்னால்தான் இவங்களாம் கேட்பாங்க விளையாட்டுத்துறையில் இருந்து சொல்லணும் இப்படி விளையாடுறதுக்குதான் அந்த பீரியட்னு ஒன்று இருக்குது நீங்கள் அதை ப பசங்களை விளையாட விடணும் அதை தடுத்து நீங்கள் மற்ற விஷயோலாம் செய்ய வைக்கக்கூடாது அப்படின் ஒரு கால கட்டத்துக்கே இப்போ கொண்டு வரணும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு விளையாட்டுன்னா என்ன ஏ இப்போ குழந்தைங்கள சாப்பட வைக்கிறதுனால அது ஃபோனில் எதோச்சி விளையாட்டு காமிதான் முன்ன எல்லாம் நிலா சாப்பாடு நிலாவை பார்த்துலாம் ஊட்டி விடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிறதுலாம் அப்படி எதுவுமே இல்லை விளையாட்டுங்கறது பசங்களுக்கு ரொம்ப கம்மியாருச்சு எல்லாமே ஃபோனில் வந்துடுச்சு ஃப்ரீ ஃபையரு பப்ஜி இந்த மாதிரி நிறைய விளையாட்டு இருக்குது அதனால் அதை முதல நம்ம பேண் பண்ணி கட்டுப்படுத்தணும் விளையாட்டுத்துறைங்கிறது இருக்குது ஆனால் மக்களுக்கு வந்து தெரியும் இருந்தாலும் அதை பயன்படுத்த மாட்டிக்கிறாங்க அதை முதல்ல நம்மளுக்கு விழிப்புணர்வ கொடுக்கணும் வரும் குழந்தைங்களுக்குலாம் ஃபோனுன் ஒன்னே கொடுக்கக்கூடாது இப்போ இருக்கிற குட்டி குழந்தைங்களுக்கே சாப்புடுறதுக்கு எதோச்சு பண்ணுன்னாலே ஃபோன் கொடுத்தாதான் எல்லாமே செய்கிறாங்க அதை முதல நம்ம தடுத்து நீக்கணும் அப்போ தான் பெரியவங்களுக்கு ஃபஸ்ட்டு பெரியவங்களுக்கு நம்ம விழிப்புணர்வு கொடுக்கணும் இப்படி எதுவும் சொல்லுங்கள் பசங்களுக்கு சொன்னிங்னால் தான் அவங்களுக் தெரியும் அது சொல்லாமையே நாம் இருந்துட்டு பசங்களை சொன்னால் அவங்க கேட்க மாட்டானுங்க இருக்கிற ஸ்கூல்ஸு காலேஜஸ்க்கு எல்லாம் நாம் தான் விழிப்புணர்வு தரணும் இதை வந்து எங்கள் கையில் தந்தீங்கனா நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சொன்னீங்னால் தான் ஃபோனுன் ஒன்று யூஸ் பண்ணக்கூடாது இப்படி இது இந்த தேவைக்குனா மட்டுந்தான் ஃபோனு இருக்கணும் நம்ம நண்பர்களோட சேர்ந்து விளையாடணும் அப்படின் ஒரு விழிப்புணர்வு கிரியேட் ஆகும் இந்த சொசைட்டியில் ஃபஸ்ட்டு நாம அதே இருக்கணும் ஃபோனை வந்து தேவையானதுக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணனும் மற்றதுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒருத்தரு ஒருத்தர் பேசிக்கணும் பார்க்கணும் விளையாடுணும் நல்லா விளையாடணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது